நான் வந்து சாப்பாடு மட்டும் சமைக்கிறதாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு சாம்பார் மட்டும் செஞ்சிடுலாம் அதே வந்துட்டு சிக்கன் மட்டன் அது மாதிரி சமைக்கணுன்னால் ஒரு மணிநேரம் ஆகிடும் குழந்தைகளுக்கு பருப்பு அது மாதிரி சமைச்சாக்க சீக்கிரமாக சமைச்சிடுலாம் கீரை வகைகள்லாம் எடுத்து அலசி அது மாதிரி சமைக்கணுன்னால் கொஞ்சம் டைம் ஆகும் புளித்த கீரை அதை மாதிரிலாம் செய்ணுன்னாக்க கடைகிறதுக்கு அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பொரியல்லாம் சாப்பிட்டா நல்லது பொரியல் செய்ணுன்னாக்க கொஞ்சம் டைம் ஆகும் பொடி பொடியாக நறுக்கி அதை செஞ்சு அது மாதிரி டைம் ஆகும்